சுற்றுலாப்பயணிகள் வந்து அதிகமாக வர இடம் வந்து எங்கே பகுதியிலன்னு சொன்னோம்ன்னா கோவில்தாங்க இருக்குது அப்புறம் டேம் இருக்குதுங்க அமராவதி ஆறு பார்த்தீங்கனா கோயில்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கனா நிறையா கோயிலில் இருக்குது அது சிறப்பான கோவில் என்னென்னா வந்து அனுமா ஆஞ்சிநேயர் கோவிலுங்க அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காடு அனுமந்தராயர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கள் ஏன்னால் அந்த காலத்தில் வந்து நம்ம தாராபுரங்க எங்களுது எங்கள் ஊரு திருப்பூர் மாவட்டம் தாராபுரங்க நம்ம அது காடு பகுதியில் வந்து அந்த விநா அந்த ஆஞ்சிநேயர் கோயில் இருந்ததுனால காடு அனுமந்தரா அனுமந்தபுர அனுமந்தராயர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் இருக்குதுங்க ஆத்துக்கு ஓரம் ஓரம் ஓரமாவே இருக்குதுங்க ஈஸ்வரன் கோயில் அதுவும் பழைய காலத்து கோயிலுங்க அதுவும் அப்படி தான் வந்து அந்த காலத்தில் வந்து சுரங்கப்பாதையை வந்து இங்கேருந்து பழனிக்கெல்லாம் இருக்குது இந்த கோயில்லருந்து பழனி வரைக்கும் நம்ம கோயிலுக்கு கூட போகலாம் அப்படிங்குறமாரி சொல்லுவாங்க அப்புறம் பஞ்சப்பாண்டவர்கள் வந்து இங்கே இந்த ஆற்றுப் பக்கத்தில் தான் வந்து ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குதுங்க அங்கே தங்கிருந்தாங்க வனவாசம் பண்ணி வரும் போது இங்கேயும் வந்து ஒரு கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஈஸ்வரன் கோயிலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸான கோயில்தாங்க அப்புறம் எங்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ மீட்ரு பா வந்து பழனி கோயிலுங்க அதுவும் நம்ம பழனி கோயில் சொல்லவே வேண்டாம் நல்லா வந்து ஒரு சிறப்பான கூட்டம் எப்பவுமே வந்து இருக்கும் அதுவும் இந்த பங்குனி மாசம் தை மாசன்னா பாதை யாத்திரைகள்லான் நிறைய போவாங்க அந்த மாதிரிங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு நாற்பது கிலோ மீட்ரு பக்கம் வந்து திருமூர்த்தி மலை அமராவதி அங்கேருக்கு அப்புறம் ஆலியா எல்லாமே இருக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கனா இந்த பக்கம் மதுரைங்க ஒரு நூற்றி ஐம்பது கிலோ மீட்ரு எங்களுது வந்து பார்த்தீங்கனா தாராபுரம் வந்து சென்ட்ரு பிளேஸ்ஸு ஸோ அதில் அங்கேருந்து வந்து எல்லாமே தாராபுரத்தில் வந்து அதான் வந்து ஜாயினிங் ஒரு பிளேஸ்ஸுன்னு வைங்களேன் ஸோ இங்கேருந்துதான் எல்லாமே போவாங்க ஸோ எங்கள் இதுல வந்து தாராபுரம் டெக்ஸ் பண்ணிதாங்க மேக்ஸிமம் வந்து எல்லா ஊரும் இது போக வேண்டிதாக இருக்கும் மதுரை தஞ்சாவூரு இந்த பக்கம் எல்லாமே வே வேளாங்கண்ணி இந்தமாதிரி எல்லா ஊருக்குமே ஸோ எங்களுது வந்து சுற்றுலாப்பயணிகள் அதிகமாக வந்து வராங்கன்னால் இந்த ஓ இந்த தாராபுரத்தை டச் பண்ணாமல் போக முடியாதுன்னு வைங்களேன் அப்படி அந்தமாதிரி ஒரு சென்ட்ரு பிளேஸ்ஸுங்க எப்போயுமே எங்கள் ஊரு கொஞ்சம் பிஸியாவே இருக்குதுங்க ஜனங்க வந்து ஒரு ஆறு மாசம் பார்த்தீங்கனா இங்கே தான் வந்து ஒரு மாதிரிருக்கும் மீதி எல்லா மீதி ஆறு மாசம் பார்த்தீங்கனா எல்லா இந்த இந்த பழனி கோயிலுக்கு போகிறவுங்க அதேமாரி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவுங்க எல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டும் இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரு பிளேஸ்ஸுங்க தாராபுரம் எங்கள் ஊரோடய சிறப்பு அம்சம் இதுதாங்க மூணு கோயில் ஈஸ்வரன் கோயிலு இது ஆஞ்சிநேயர் கோயிலு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பழனி அப்புறம் திருமூர்த்தி மலை அதுவும் ரொம்ப அதுவும் மலை காலத்துளையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாமி வந்து பார்த்தீங்கனா அதுவும் த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா கோயிலே வந்து மூழ்கிருங்க அந்தமாதிரி இருக்கும் சிறப்பான கோயில் தான் அது